அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் எனக்கு கவர்ந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டு இன்டர்நெட்டில் வந்து நம்ம வந்து என்ன வேணுமோ நம்ம வந்து அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நமக்கு எதாவது ஒரு விஷயம் தெரிலைன்னா நம்ம கூகுளில் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது படி ஃபுல்லாக எல்லா டீடெயிலும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எங்கேயாது ஊருக்கு போகிறோமா அங்கே வந்து நமக்கு வழி தெரிலையா அப்போ வந்து கூகுள் மேப்ஸில் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து டேரக்க்ஷன் எங்கே போகனும் எவ்வளோ தூரம் போகனுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இதில் வந்து பார்த்துக்கலாம் இதே நமக்கு எதாவது ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு எதாவது புது விஷயம் தெரிஞ்சிக்கனுன்னா நம்ம வந்து கூகுளில் போயிவிட்டு அதை சர்ச் பண்ணோம்ன்னா அது எல்லாமே ஃபுல் டீடெயில்ஸாக வந்து அது கொடுத்துடும் வேறு என்ன எதாவது புது விஷயம் இன்னைக்கு உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன நடக்குது எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து தினம் தினம் எப்பெப்போ என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வேறு வே வேறு எதாவது நம்ப புதுசாக கற்றுக்கனும் அப்படினாக்கூட நம்ம போய் பார்த்தோம்னா நெ நெட்டில் வந்து சர்ச் பண்ணோம்ன்னா அதில் நிறையா விஷயம் வந்து வரும் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து உடம்பு அது தேவையான உடம்புக்கு எதாவது எது நல்லதுன்னு சொல்லி நம்ம தேடுனோம்ன்னா அதுல வந்து வந்துரும் உடல் பயிற்சி எப்படி செய்யனும் என்ன எப்படி சாப்பிடனும் எப்படி தூங்கனும் எல்லாமே வந்துரும்